நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு ட்ராயிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருந்துச்சு படிப்புலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ராயிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருந்துச்சு அதனாலயே எனக்கு க்ளஸுக்குலாம் போவேன் க்ளாஸுக்கு போயிவிட்டு ட்ராயிங்லாம் வரைஞ்சி நல்லா கற்றுக்குன கற்றுக்கனனோ ஜாலியாக கற்றுக்கிட்டு அங்கேருந்தேன் எங்கள் அக்காவும் பெயிண்டர் தான் பெயிண்டர் மாஸ்டர் தான் அவங்க வந்து நேட்ச்சுரல் பெயிண்டு வரைவாங்க வரலாறு சம்மந்தப்பட்ட பெயிண்டு வரைவாங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் அந்த மேரி பார்த்து பார்த்து வரைவாங்க கோயில் குளோம் ஃபால்ஸு இமய்ன் அது மாரிலாம் வரைவாங்க நானும் அந்த மாரி வரையுணுன்னு ஜாலியாக வரையிவேன் எனக்கும் இன்ட்ரஸ்ட்டு இருக்கு நானும் ஜாலியாக வ வரைவேன் அது மட்டு இல்லாமல் எங்கள் அக்கா வந்து நேட்ச்சுரல்லாக பார்த்து வரைவாங்க நானும் அந்த மாரி ஆகுணுன்னு நினச்சி நானும் வரைவேன் ஓரளவு நானும் வரைய ஆரமிச்சேன் வரைய ஆரமிச்சொன்னே நான் எங்கள் நான் வரைய ஆரமிச்சொன்னே ஒரு இது தான் வரைய ஆரமிச்சேன் ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்து ஒரு மைதானம் வரைஞ்சி அதில் எல்லா பசங்களும் விளாடுற மாதிரி ஒருத்தவரு ஃபோன் ஃபோன் பேசின்னு இருக்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் வர மாதிரி வரைஞ்சேன் அது நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி எங்கள் அக்கா வந்து வாலில்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க சூப்பர் சூப்பராக பெயிண்ட் பண்ணுவாங்க அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மாரி நம்பளும் இது பண்ணும் இது பண்ணுன்ட்டு நானும் நல்லா வரைய கற்றுக்குன இப்போ நானும் ஒரு பெயிண்டு மாஸ்டராயிவிட்டேன்